சிலைகளை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் என்னதுனால் விநாயகர் சதுர்த்திக்கான விநாயகர் சிலைகளை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அது வந்து ரெண்டடியில் இருந்து முப்பது அடி வரைக்கும் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் ரெண்டடி அஞ்சடி ஆறடி மேக்ஸிமம் நாங்கள் செஞ்சது பார்த்தீங்கனா எட்டடிலிருந்து பத்தடி வரைக்கும் செஞ்சுருக்கோம் அது எல்லாமே அழகா இருக்கும் அது வண்ணம் பூசுகிறதும் அழகா இருக்கும் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் க்ரியேட்டிவிட்டியாக நாங்கள் பண்ணுவோம் ஒரு த ரீசன்ட் டேஸ்சில் ரோபோ விநாயகர் ஸோ இதுமாதிரி அப்டூ டேட் என்னென்ன இருக்கோ கரண்ட்ஸ் ஸ்டேட்டஸ்சுக்கு தகுந்தமாதிரி நாங்கள் சிலைகளை வடிவமைச்சுருக்கோம்